இப்போது பெண்களுக்கு சுடிதாரு ப்ளவுஸு இதெலாம் வந்து ரெடிமேடாக கிடைக்கிது ஆனால் சரியான ஒரு அளவு முறைகள்ல இல்லை அது இல்லாமல் பார்த்திங்கனா இவங்க நேர்த்தியான முறையில் டெய்லர்கிட்ட அதை தச்சு வாங்கும் போது தான் அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது ரெடிமேட் ஃபிட்டிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமற்ற முறையில் அந்த ஸ்ட்ரிச்சிங் இருக்குது அந்த தையல் முறைகள்லாம் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கனா அதனுடைய துணியுடைய தரங்கள் அந்த தரம் வந்து பார்த்திங்கனா மிகவும் தரம் குறைந்ததாக இருக்குது நீண்ட காலம் உபயோகத்திற்கு பயன்படுத்துக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறனால மக்கள் தனியாக அந்த சுடிதார் ப்ளவுஸுக்குத் தேவையான அந்த துணிகளை கடைகள்ல போய் மெனக்கெட்டு இதுக்காண்டி த நேரத்தை பயன்படுத்தி போய் வாங்கி அதை த டெய்லர்கிட்ட எடுத்துக் கொண்டு போய் கொடுத்து அளவு கொடுத்து சரியான முறையில் தச்சு அதை பயன்படுத்துனால் மட்டுந்தான் பெண்களுக்கு திருப்தி ஏற்படும் ஏன்னா பொதுவாகவே பெண்கள் வந்து எல்லா விஷயத்திலும் திருப்திப்படுத்த முடியாது ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒன்றுக்கு நாலு முறை ஏழு முறை தான் போய் என்ன பண்ணுவாங்கன்னால் அதை திரும்ப திரும்ப இது பண்ணி சரியான முறையை தேர்வு தேர்ந்தெடுப்பாங்கள் பெண்கள்கிட்ட உள்ள அந்த ஒரு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அது பொதுவாகவே பெண்களுடைய பழக்கவழக்கம் அப்படி தான் சாதாரணமாக ஒரு சுடிதார் ப்ளவுஸு ஏதோ ஒரு ரெடிமேடு கடையில் போய் ஏறுனாங்கன்னால் அதை திரும்பி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடும் ஏன்னா அப்படித்தான் பெண்களுடைய பழக்கவழக்கம் இருக்கும் ஏன்னா ட்ரெஸ்ஸு இதல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு அதை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்களாக இருப்பாங்கள்